கோழிகளில் பராமரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்ன்னா அதுக்கு ஒரு காற்றோட்டமான இடம் நம்மளுக்கு இருக்கணும் அந்த காலத்துலெல்லாம் வந்து கோழிக் கூடுன்னு தனியாக வச்சுருப்பாங்க அது வந்து ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அதுக்கு காற்று போகிற மாதிரி வசதிகள் இருக்கும் அதுலேயே வந்து உணவும் அதில் போடுவாங்க பயிறு குருணை அரிசி இந்த மாதிரில்லாம் வந்து அந்த ஓட்டைக்குள்ள போடுவாங்கள் அதே மாதிரி அதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அதை பராமரிப்பாங்க காலையில் திறந்துவுடுவாங்க சாயங்காலம் வந்து அதை அடைத்து அதே கூண்டில் வைப்பாங்க அதே மாதிரி முட்டை இடும் போது அதை பத்திரம்மா எடுத்து வச்சுருந்து அத அடைகாக்கிறதுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்திக் கொடுத்து அதை ஒரு இருபது நாள் அடக்காக்க வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த குஞ்சு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் அதை பாதுகாப்பாக பார்த்துகுவாங்க பருந்து எதுவும் தூக்கிட்டு போகாத அளவுக்கு அதை பத்திரமாக பார்த்துக்கணும் அது கொஞ்சம் பெருசாகுற வரைக்கும் நம்ம அதை அடச்சு வச்சு கோழி பக்கத்துலேயே வச்சு குருணயை போட்டு வெளியில் எங்கேயும் விடாம அதை வந்து பக்கத்துலேயே பார்த்துக்கணும் இந்த பராமரிப்பு செய்யும் போது அது வந்து எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அதிகப்படியாக ஒரு பலனை தரும்